எங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதி திருப்பூர் மாவட்டம் திருப்பூரை சார்ந்த பகுதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து பிரிஞ்ச ஒரு மாவட்டம்தான் இந்த மாவட்டத்தை ஒரு மாவட்டமும் அதனுடைய சுற்றி உள்ள பகுதிகள் ஈரோடு அதற்கு கிழக்கே உள்ள பகுதிகள் வரையும் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம்னு சொல்வாங்க இந்த கொங்கு மண்டலத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது நிறைய பாரம்பரிய கலைகள் நடனம் இசையின் அப்படின்னு பார்க்கப் போனால் இது இந்த மண்டலத்துக்குனு தனியாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக பழங்காலத்திலருந்தே வந்துவிட்டு மக்கள் வந்துவிட்டு பயன்பாட்டில் வச்சுருக்ககூடிய சில இது என்னன்னு எடுத்துகிட்டு பார்த்துட்டு போனோம்னா மிக முக்கியமானதும் முதலிடத்தில் இருக்கக்கூடியது இந்த வள்ளிக்கும்மி அப்படிங்கிற ஒரு இது இந்த வள்ளிக்கும்மி ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரு கலாச்சார பண்பாட்டை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ இந்த கும்மி ஆட்டத்தில் வந்துவிட்டு பாத்திங்கன்னா வெறும் ஆட்டம் மட்டும் இருக்காது பாட்டு மட்டும் இருக்காது இதில் வந்துவிட்டு பாடல்கள் அனைத்துமே வந்துவிட்டு இறைவனையும் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அவர்களை பற்றின வரலாறு போன்றவற்றை எல்லாம் வந்துவிட்டு எடுத்து கூறும் வகையில் அமைந்திருக்கும் பாடல்கள் அப்படின்னாலே பழைய வரலாற்றையும் பழைய நமக்கு முன்னராக வாழ்ந்தவங்க பெரியவங்களோட பற்றின விவரங்களையும் எடுத்து கூறக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது இந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரும்பாலான பாடல்கள் இந்த பாடல்களுக்கு பக்கவாத்தியமும் வந்துவிட்டு சேர்த்து இசைப்பாங்க பாடல் பாடும்போது பெரும்பாலும் பாடக்கூடிய கலைஞர்கள் கிராமப்புறத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க அவங்க பாடக்கூடிய இது எந்த மாதிரி எதனை சார்ந்திருக்கும்ன்னா கிராமப்புறத்தை சார்ந்த மக்கள் பேசக்கூடிய பேச்சு வழக்கில்தான் இருக்கும் அதேபோல் பெரும்பாலான இளைஞர்கள் தற்பொழுது இந்த வள்ளிக்கும்மியை கற்றுக்கொள்ள ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் இடையில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி என்னாச்சுனு பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்துவிட்டு திரைப்படம் அது சார்ந்த ஒரு ஆசையின் காரணமாகவும் அதன்மேல் உள்ள ஒரு ஈர்ப்பின் காரணமாகவும் இது மாதிரியான பாரம்பரிய கலைகளையெல்லாம் வந்துவிட்டு விட்டுருந்தாங்க இப்போது கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதாவது இந்த கொரோனா வந்து போனதுக்கு பின்னாடி வந்து பார்த்து எடுத்துட்டு போனோன்ன இந்த பழைய கலைகள் எல்லாம் கொஞ்சம் உயிர்த்தெழ ஆரம்பித்திருக்குது இப்போதைய தற்போது உள்ள தலைமுறையை சார்ந்த மாணவர்களும் மாணவிகளும் இதனை கல்லூரிகளிலேயே சிறப்பு வகுப்புகள் ஏற்பாடு செய்து கற்றுக்கொள்ளும் அளவு இதனுடைய இந்த கலையில் வளர்ப்பவர்கள் வந்துவிட்டு ஆர்வத்தோட இருக்கிறாங்க மக்களும் இதை விரும்பி இப்போ பார்க்க ஆரம்பித்திருக்காங்க பொதுவாகவே வந்துவிட்டு ஒரு கலை வளரணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு போனோம்னா அதை நம்ம வந்துவிட்டு எவ்ளோ மக்கள் விரும்புகிறாங்க எவ்ளோ பேர் விரும்பி பார்க்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதனோட வளர்ச்சியும் சார்ந்திருக்கும் இப்போ மக்களும் அதிகமாக வந்துவிட்டு இதை இந்த மாதிரியான பாரம்பரிய கலைகள் எல்லாம் வந்துவிட்டு விரும்பி பார்க்க ஆரம்பித்ததுனால இது இப்போ ஒரு புத்துயிர் பெற்று வெளியில் வர ஆரம்பித்திருக்கு நிறையா மாணாக்களும் பயில்கிறாங்க பெரியவர்களும் முன்னமே இருந்த ஆசிரியர்களும் இந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்தை சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியரும் இப்போ நிறையா பழக்கி விட்டுருக்குறாங்க நிறையா பேத்துக்கு கற்று கொடுத்துருக்குறாங்க அதனால் இது ஒரு சில கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுலேயே குழுக்கள் எண்ணிக்கை இருந்த காலம் மாறி தற்பொழுது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஆட்டக்குழு இருப்பது இருக்கின்ற சூழ்நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் சேர்ந்து கொஞ்சம் முன்னாடி வந்துவிட்டு பார்த்திங்கன்னா உலக சாதனை நிகழ்வுலேயும் கூட ஈடுபட்டாங்க இதுபோல் நிறையா நிகழ்வுகள் வந்துவிட்டு இப்போது ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு விசேஷங்கள்லேயும் இந்த வள்ளிக்கும்மி கும்மியாட்டம் அரங்கேற்றமானது நடந்து வருகிறது இது தற்போது சிறப்பாக நடந்து கொண்டுள்ள ஒரு நிகழ்வு இது ஒரு கலை பாரம்பரிய கலையாகும்